சொல்லுங்கள் யார் ஆமாம் ஆமாம் சொல்லுங்கள்ம்மா ஆ இருக்கு சொல்லுங்கள் என்ன மாதிரி வேலையை நீங்கள் எதிர்பார்க்கறீங்க அது தாம்மா என்ன மாதிரி நீங்கள் கம்பெனி மூலியுமா போகறீங்களா இல்லை எந்த மாதிரி எதிர்பார்க்கறீங்க ம் சரிம்மா அமௌண்ட்டு எவ்வளோ சால்ரி எவ்வளோ வேணுன்ற மாதிரி எதிர்பார்க்கறீங்க சரிமா அப்போ நீங்கள் வந்து ஒன் லேக் வந்து அமௌண்ட் பே பண்ணுற மாரிருக்கும் எங்களுக்கு பே பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இருவதாயரூவா வந்து சம்பளம் கையில் வந்துரும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஆமாம் ஆமாம் மாதம் மாதம் உங்களுக்கு சேல் இல்லை மாதம் உங்களுக்கு வந்து இருவதாயரூவா வந்து சால்ரி கையில் கொடுத்துருவாங்க அந்தமாரி வந்து சாப்பாடு இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ரூம் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தந்துருவோம் பத்து பேர்த்துக்கு வந்து ஒரு ரூம்மு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டம்னா ஆமாம் ஒர் ரூம்மில் வந்து பத்து பேர் தங்கிக்கணும் சாப்பாடு வந்து நீங்களேயா செஞ்சுக்கணும் நாங்கள் அதுக்கேற்ற அமௌண்ட் கொடுத்துருவோம் நீங்கள் பொருள் என்ன உங்களுக்கு தேவையோ அதுமாதிரி வாங்கிட்டு வந்து சமைச்சி சாப்பிட்டுங்கங்க அதுமாதிரி வ

ஆமாம்மா ஒரு வர்ஷம் வந்து ஒரு உங்களுக்கு நடுவில் லீவ் வேணும்னா நீங்கள் வந்து கா கம்பெனியில் வந்து பேசிக்கலாம் லீவ் வேணுன்றமாரி எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி கேட்டு போயிக்கலாம் ஒரு வர்ஷம் உங்களுக்கு விசா டைமிங் முடிய வந்து ஒரு வர்ஷம் ஒரு வர்ஷத்துக்கு மேலே வந்து நீங்கள் ரினிவல் பண்ணிக்கலாம் ரினிவல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இங்கே வேலைக்கு வந்துக்கலாம் சரிங்களா ஆ நீங்கள் கம்பெனி மூலியமாக கேட்டு அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி போயிக்கணும் நீங்களும் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி வரும் காலையில் வந்து ஒம்பது மணிக்கு போனீங்கன்னா சாயந்தரோம் ஆறு மணிக்கு வந்துடுர மாதிரி இல்லை இல்லை நைட் ஷிஃப்ட் எல்லாம் இல்லை காலையில் மட்டும்தான் போயிவிட்டு சாயந்தரோம் ஆறு மணிக்குலாம் நீங்கள் வீட்டுக்கு போயிக்கலாம் அது மாதிரி வந்து லீவுன்னு பார்க்கும்மோது ஞாயிற்றுக்கிழமை ஆனா லீவ் எடுத்துக்கலாம் நீங்கள் ஆமாம் ஒரு நாள் தான் இல்லை உங்களுக்கு எமர்ஜென்சி ஃபீவர் எதுனாலும் நீங்கள் வந்து கம்பெனியில் லீவ் கேட்டுவிட்டு நீங்கள் லீவ் எடுத்துக்கலாம் வீக்லி வீக் ஆஃப் மாதிரி இருந்து பார்க்கும்மோது நீங்கள் ஞாயிற்றிக்கிழம எடுத்துக்கலாம் ம் சரிம்மா நீங்கள் என்னான்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி இங்கே பேசுகிறோம் ம் சரிம்மா